எங்கள் கிராமத்தில் விளையாடும் விளையாட்டு என்னென்னா பல்லாங்குழி சில்லுக்கோடு தாயம் ஆடுபுலி ஆட்டம் ஐஸ் பால் பாண்டி கண்ணாமூச்சி எல்லாம் விளையாடுவோம் எனக்கு பிடிச்ச மூணு விளையாட்டு என்னென்னா பல்லாங்குழி தாயம் கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி ஆடும்போது ஏ நான் ஒளிஞ்சுப்பேன் என்னை ஓடி வந்து கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிச்சவுங்க தான் வின்னரு பாண்டி எப்படி விளாடுனா பதினாலு குழி இருக்கும் ஒரு ஒரு குழியிலியும் அஞ்சு காய் போடணும் அஞ்சு அஞ்சு காயும் போட்டு ஒரு கடைசியா விளாண்டுக்கிட்டே வரும்போது ஒரு காய் இருக்கிறவுங்க நிறையா காய் வெச்சுருக்கறவுங்க தான் வின்னரு ஒரு காய் வெச்சுருந்தாங்கன்னா அவங்க தோற்றுட்டாங்கனு அர்த்தம் தாயம் விளாடும்போது தாயத்தை உருட்டினா தாயம் விழணும் தாயம் விழுந்தால் தான் நடுக்கட்டத்தில் வைக்கணும் நடுக்கட்டத்தில் வெச்சு எல்லா கட்டத்துக்கும் வரும்போது நான் யார் தாயம் விழுந்து வைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயித்தாங்க கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுபுலி ஆட்டம் எல்லாம் விளையாடுவோம் மண்ணுலெலாம் ஓடி விளையாடுவோம் இதனை எங்கள் வ எங்களுக்கும் வேறு மாநிலத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா கேரம் போர்டு செல் ஃபோனு இதில் வெச்சு விளையாடுவாங்க நாங்கள் மண்ணுலெலாம் விளையாடுவோம் அவங்க மண்ணுலெலாம் விளையாட மாட்டாங்க அதனால இதனால தான் எங்களுக்கும் வேறு மாநிலத்துக்கும் உள்ள வித்தியாசம்